இந்த மாரி ரேடியோ டிவி செய்தி அப்படியெல்லாம் பார்த்தீங்கனா தூய தமிழ் தான் பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு அவங்க நடிக்கிறவங்களுக்கு செய்தி வாசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தனி ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுக்குன்னே அவங்க ஒரு நிறைய புக்ஸுல்லாம் படித்து அவங்கெல்லாம் தூய தமிழில் பேசி அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அதை கேட்கவே நம்ம காதுக்கு குளிர்ச்சியாகவும் அழகாகவும் இருக்கும் இப்போ நம்மளால் வந்து அந்த மாரி தூய தமிழ் எல்லாம் பேச முடியாது ரொம்ப கஷ்டம் தூய தமிழில் பேசுகிறதுலாம் பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப சூப்பராக தூய தமிழில் பேசுவாங்க எனக்கும் அந்த மாதிரிலாம் தூய தமிழில் பேசணும்னு ஆசை நானும் கற்றுக்குறேன் அந்த மாதிரி தூய தமிழில் பேச கற்றுக்குறேன் இனி வரப்போகிற காலத்தில் நானும் தூய தமிழில் பேச கற்றுக்குறேன் நன்றி